கலைஞர்கள் நடனம் பண்ணுறப்ப பாரம்பரியமான ஆடைகள்னு பார்த்தோன்னா பட்டு சேலையில் ஜரிகை வச்சு வர்ற மாதிரியான வடிவமைப்பு இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான துணிகளெல்லாம் ஜாஸ்தி உபயோகிக்கிறாங்க நடனம் ஆடும் போது இது வந்து பாரம்பரியமாக கொண்டுவரப்பட்ட ஒரு துணி வகை தான் ஜரி வச்சு பட்டு புடவை பட்டு வேஷ்டிகள் ஆண்களாக இருந்தால் பட்டு வேஷ்டி ஜரி உடுத்தி வர்ற மாதிரியும் பெண்கள் வந்து பட்டு சேலைகளில் இதை அந்தந்த நடனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சும் மாற்றிக்கறாங்க துணிகள் இதில் வந்து அந்த துணிக்கு ஏற்ப அந்த வடிவமைப்புக்கு ஏற்ப நகைகளும் போடுறாங்க வைர நகைகள் வைடூரிய நகைகள் பவளம் முத்து தங்க நகைகள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க இந்த நடனத்துக்கு பயன்படுத்துவாங்க இப்போது நான் அதிகளவில் பார்த்தது வந்து பரதநாட்டியத்துக்கு பட்டு உடுத்தி ஜரி வச்சு வண்ண மயமான உடைய அணிஞ்சு முத்து வச்ச நகைகளை நிறைய அணிஞ்சு நான் பார்த்துருக்கேன் தோடு அதில் ஒரு ஜிமிக்கி அப்புறம் ஹாரம் வளையல் மூக்குத்தி மூக்குத்தியை வந்து முத்தில் போட்டு அந்த ஒரு நடனம் ஆடும் போது அந்தவோடய இதுவே தனி அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு முத்து வச்ச நகைகள் வந்து ரொம்ப பிடிக்குங்கறனால நான் அதை வியந்து பார்த்துருக்கேன் அப்புறம் வைர நகைகளும் போட்டு நடனம் ஆடுவாங்க தங்க நகைகள் வைர நகைகள் ரொம்ப ஜாஸ்தின்னு பார்த்தா முத்து வச்ச நகைகள் அதில் பவளமும் வைடூரியம் ரூபின்ட்டு இந்தமாதிரி பல வகையான முத்துக்கள் இருக்குது அத வச்சும் அவங்க அந்த நகைகளை அணிந்தும் அந்த பாரம்பரிய உடைகளை போட்டு ஆடுறப்ப ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு பிடிச்ச எனக்கு தெரிஞ்ச பாரம்பரிய நடனம் வந்து நடனமும் அதோடய நகையை பற்றி நான் சொல்லிருக்கேன்